ஹாய் இன்னிக்கி ஏன் ட்ரெயின் லேட்டாக போகுது திண்டுக்கல்லில் நான் திருநெல்வேலி போகிறேன் நீங்கள் எங்கே போகிறீங்க திண்டுக்கல் போக எவ்வளோ நேரம் ஆகும் ம் சென்னைலிருந்து வரேன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஆ சரிங்க இல்லை எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக போய்கிட்ருக்கேன்

ம் சரிங்க